இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமு இதுமாரி ஃபங்க்ஷன் டைமில் நான் நல்லாவே கூட்டமாக தான் இருக்கும் பயணிகள் பாதிப்படைகின்றன இப்போ நார்மல் டைமு இப்போது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நார்மலாக தான் இருக்கும் இப்போ பிரைவேட்டுன்றனால் அவங்க சொல்கிற ரூலுக்கு நம்ம போக முடியும் பயணிக்க முடியும் இப்போ இதே கவுர்மெண்ட்டுன்னால் கவுர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தான் இப்போ கட்டணம் குறைவாக இருக்கும் இன்னும் பஸ்ஸுக்களை மேம்படுத்துனால் பயணிகளின் எண்ணிக்கை ஃப்ரீயாக போகலாம் கூட்டம் இருக்காது அந்தளவுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது குறைவாக உள்ளதுனால் சென்னை டு கா சேலம் போகணுன்னா டைமுக்கு தான் டிரெயின் இங்கே இருக்குது அதனால் கூட்டங்கள் அதிகம் ஃபெஸ்டிவல்னாவே எல்லாருமே சொந்த ஊருக்கு போவாங்க அதனால் கூட்டங்கள் அதிகமாக இருக்கறனால் பிரச்சனை ஏற்படுது சுற்றுலா கூட பாதிப்பு ஏற்படுது பேருந்துகள் அதிகப்படுத்துனால் இப்போ ஆட்டோ இதுமாரிலாம் விரிவுப்படுத்துனால் கூட்டமாக ஆகாது டிராஃபிக்கை குறைக்கலாம்